மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தில் தமிழ் மொழியோடய பங்கு என்னன்னால் தஞ்சை பெரியகோவிலோடய கல்வெட்டு மாமல்லபுரத்தோடய கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு இந்தமாதிரி கல்வெட்டுகள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நிறைய எழுதி வச்சுருப்பாங்க அதில் எந்தமாதிரி எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னா மன்னர்களோட சிறப்பம்சங்கள் மன்னர்கள்லாம் வாழ்ந்துருப்பாங்கள அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களோட சிறப்பம்சங்கள்லாம் என்ன அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க இப்போ அவங்க வந்து மன்னர்கள் காலத்தில் அவங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் கொண்டாடினாங்க அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல் எந்த மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து இந்த கல்வெட்டில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க அதுமாதிரி அப்புறம் போர்த்திறன் போருக்கு போகிறது இப்போது வந்துட்டு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் என்னென்ன பண்ணுவாங்கங்குறதில் இருந்து அந்த கல்வெட்டில் வந்துட்டு செதுக்கி வச்சுருப்பாங்க அப்புறம் அணைகள்லாம் வந்து அந்த காலத்தில் தான் கட்டியிருப்பாங்க நிறையா அந்த மாதிரி அணைகள் கட்டப்பட்டது அந்த இதெல்லாமே வந்துட்டு அதிகமாக எழுதிவச்சு அந்த கல்லை வந்து செதுக்க செதுக்கப்பட்டிருக்குது அப்புறம் வீரர்கள் வந்து வீரர்கள் அதிகாரிகள் இவங்கள்லாம் அவங்கள்லாம் என்ன படை அவங்களோட படைப்புகள்லாம் இருக்கும்ல அவங்களோட படைப்புகள் பற்றியும் வந்துட்டு இந்த கல்வெட்டில் வந்து செதுக்கப்பட்டிருக்குது